ஆம் நாங்கள் குளிக்கும்பொழுது எங்கள் காலத்தில் ஆற்றில் குளித்தோம் ஆற்றில் தண்ணீர் அவ்ளோ தெளிவாக இருந்தது ஏரியில் குளித்தோம் ஏரியில் தண்ணீர் நன்றாக இருந்தது இப்பொழுது ஆற்றிலும் மாசுபட்டு உள்ளது ஏரியிலும் மாசுபட்டு உள்ளது மீறி போனால் குழாயில் வரும் தண்ணீரிலும் மாட்ருப்பட்டு உள்ளது எனவே இனி வருங்காலங்களில் நாம் நினைத்ததுபோல் தண்ணீர் சுத்தமாக கிடைப்பது அரிது எனவே இந்த காலகட்டத்தை நாம் நம் பிள்ளைகளுக்கு கூறும்பொழுது தண்ணீரை சிக்கனமாகவும் சேமித்து வைக்கவும் பழக கற்றுக்கொள்ள வேண்டும் அப் அந்த கா சரித்திரத்தை எடுத்து பார்த்தோமானால் அரசனர்கள் ஏரி குளம் குட்டைகளை வைத்து நீர் ஆதாரத்தை பெருக்கினார்கள் நாம் இப்பொழுது சே ஓரளவுக்கு செழிப்பாக இருக்கிறோம் இனி வருங்காலங்களில் பிள்ளைகள் செழிப்பாக இருந்தால் நீரை சேமிக்க வேண்டும் நீர் ஆதாரத்தை பெருக்க வேண்டும் நீர் மேலாண்மை செய்ய வேண்டும் இது வந்து கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று குழந்தைகளுக்கு சொல்லி தருகிறோம்